எனக்கு பிடித்த பல இலக்கிய கதாபாத்திரங்களில் ஒன்று தான் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் என்ற கதாபாத்திரத்தில் முக்கியமான மகத்துவம் அவர்களுக்கு கொடுப்பது வந்துட்டு ஒரு ஹிந்து மதக்கடவுள் சிவபெருமான் சிவபெருமான் என்றும் கடவுளுக்கான பலம் என்ப என்னவென்றால் அளிப் அழிக்கும் சக்தி சொல்லப்போனால் அந்த ஹிந்து மதத்திலையே இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஒரு பலம் வாய்ந்த கடவுள் தான் சிவபெருமான் சிவபெருமான் அழிக்கும் கடவுள் அவரை வந்துட்டு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் என்றும் கூறுவார்கள் அந்தளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த கடவுள் தான் அந்த சிவபெருமான் என்றும் அந்த கடவுள் அவருடைய மொத்த பவரே டிஸ்ட்ரக்ஷன் தான் அதில் வந்துட்டு மக்கள்கள் வந்துட்டு பல பேர் வந்துட்டு அந்த சிலப்பதிகாரத்தில் வந்துட்டு அந்த கடவுளை வந்துட்டு வழிபடுவாங்க அதில் வந்துட்டு வழிபடற டயத்தில் வந்துட்டு அவர் வந்துட்டு அவர் வழிபடுற அவர் வந்துட்டு இந்த அனைத்து தவறுகளும் இந்த மக்கள் செய்யும் அனைத்து தவறுகள் அனைத்து நல்வழிகள் இது எல்லாத்திற்குமே இந்த மக்கள்களுக்கு வந்துட்டு எந்த வகையில் வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்தை வந்துட்டு வழங்கறார் அவர் எந்தளவுக்கு ஒரு நல்ல கடவுளாக இருக்கிறார் என்ன தான் நம்பளுக்கு வந்துட்டு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் கடவுள் அழிக்கும் கடவுளாக இருந்தாலும் மக்களுக்கு வந்துட்டு அவரு நல்லதே வழங்குவது தான் இந்த நல்லதை வளங்கி வரும் நல்கடவுளாக அந்த எடத்தில் நின்று காட்டும் அவர் திறன் அந்தளவுக்கு ஒரு நல்ல கடவுளாக இருந்தும் அனைத்து மக்கள் மனதிலையுமே நல்விஷயங்களை பதிப்பார் அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் அந்த விஷயம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்த ஒன்று சிலப்பதிகாரம் என்றும் கதாபாத்திரத்தில்